போன வாரத்தில் ஒரு ட்ரெஸ் எடுக்கறதுக்கு போயிருந்தேன் அப்போது அந்த கடையில் வந்து நான் எங்கள் அம்மா தம்பி எல்லாரும் போயிருந்தோம் அப்போது வந்து அந்த அந்த கடையில் எங்கள் அம்மா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பார்த்துகிட்டே இருக்காங்க பார்த்துட்டு அவங்க ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் இது பிடுச்சிருக்கு அப்படி சொல்லி எடுத்து வைக்கிறாங்க நான் வந்து எனக்கு இது எதை எடுக்கறதுனே தெரிலை அம்மா சொல்கிறத கேட்கறதா இல்லை நம்பளாக எடுக்கிறதா நான் ஒன்று செலக்ட் பண்ணா அது நல்லாயிருக்குமா அப்படின்றது கொஞ்சம் குழப்பமாகவே இருந்துச்சு எப்பயுமே இதே குழப்பந்தா வரும் எல்லா விஷயத்திலியும் எனக்கு இதே மாதிரி தான் குழப்பம் வரும் ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எதனா ஒன்று செலக்ட் பண்ணுனால் வர பிரச்சனையில் ரெண்டு மூணாகதா வரும் அதில் எதனா ஒன்று செலக்ட் பண்ணுறது எதனா முடிவெடுக்கறது நான் முடிவெடுக்கறதுக்கு எத்தனை பேர்கிட்டயாது கேட்டுட்டுதாருப்பேன் எல்லா பார்க்கறவங்கள்டலாம் கேட்டுட்ருப்பேன் இந்தமாதிரி ஒரு சிச்வேஷனாருந்தால் எப்படி நம்ம முடிவெடுக்கலாம் நான் கேட்டுட்டேதான் இருப்பேன் அந்த மாதிரி தான் கேட்டுட்ருப்பேன் கடைசி வரைக்கும் நானே அந்த டிரெஸ்ஸை எடுக்க மாட்டேன் கடைக்காரங்கள கேட்பேன் எங்கள் அம்மாவை கேட்பேன் கூட வரவங்க எல்லாரையும் கேட்பேன் கடைசியில் நான் ஒன்று எடுக்க மாட்டேன் ஆனால் அப்புறந்தா புரிஞ்சிக்கிட்டேன் மற்றவங்க எடுக்கிற மற்றவங்க டெசிஷன் எடுத்துட்டாங்கனால் அதை வந்து வச்சு நம்ப அது நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது கொஞ்சம் நாளுக்கப்புறம் நான் புரிஞ்சிக்கிட்டேன் சின்ன வயசுலேருந்து அப்படிதான் அதுக்கப்புறம் புரிஞ்சிக்கிட்டதால் தான் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் சுயமாக முடிவெடுக்க ஆரமிக்கிறேன் எப்படின்னா இப்போ அந்த ட்ரெஸ்ஸை எங்கள் அம்மா எடுத்துட்டாங்கனாலும் அதை ஒன்று செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதில் ஒன்று நம்ப செலக்ட் பண்ணியிருந்தாலுமே இல்லை கடைக்காரங்க சொல்கிறாங்க இதை எடுத்துக்கலாம் அப்படின் சொல்லி நம்ம ஒன்று செலக்ட் பண்ணாலுமே அது நம்ம கொஞ்சம் நாள் போட்டதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி போட்டதுக்கப்புறம் அய்யயோ நம்ம ஒன்று செலக்ட் பண்ணிணோமே அதுவே நான் எடுத்திட்டு வந்திருக்கலாம் இது பார் எப்படி கிழிஞ்சிருச்சு இது பார் எப்படி டல் ஆகிடுச்சி அப்படின் தோண ஆரம்பிக்கிது ஸோ அதுக்காக அதனால்தான் நான் இதுக்கப்புறம் எந்த முடிவெடுத்தாலும் நம்பளே எடுக்கணும் அப்படின் சொல்லிட்டு முடிவெடுத்து நானே அந்த ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி நானே எடுத்துட்டு வந்தேன் அது ரொம்ப சந்தோஷம்